ஹலோ அரியலூர் பனானா லீஃப் ஹோட்டலா ஆ நான் ஒரு ஆடர் பண்ணும் மேம் அது அவைளபிலாக இருக்குமா ஆ சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் தந்தூரி இருக்குமா மேம் ஓ அப்படியா மேம் தேர்ட்டி மினிட்டிஸ்குள்ளே வந்து டெலிவரி பண்றதாக இருந்தால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் தருவீங்களா மேம் டென் பர்சன்டேஜ்னா எவ்வளோ அமௌண்ட்டில் வரும் மேம்

ஆ ஓகே மேம் அப்போ ஆடர் பண்ணுறேன் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் அப்போ அந்த ஆடரோட ஆப்பிள் ஜூஸ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க மேம் அதற்கு அதோட சேர்த்து அதற்கும் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் போடுவீங்களா மேம் ஓ அப்படியா மேம் அப்போ அடுத்து ஓ அப்படியா மேம் ஓகே மேம் இப்போ இந்த ஆடரை எடுத்துக்கோங்க மேம் அரியலூர் ஒன் பார் ஃபோர் ஒன் ஒன் எயிட் நார்த்து ஸ்ட்ரீட் காந்திநகர் மேம் ஆ தேங்க் யூ மேம் சி இது கேஷ் வந்து ஜிபே மூலியமாக பண்ணலாமா மேம் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாமா மேம் ஜிபே நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்